ஹலோ மேம் நான் வந்து ஹரிணினு உங்கள் ஸ்டூடண்ட் பேசுகிறேன் மேம் எனக்கு வந்து நான் உங்கள் கிட்டே ஏற்கெனவே ஒரு டூ இயர்ஸ் பேக் மியூசிக் கிளாஸ் வந்தேன் மேம் இப்போ வந்து டான்ஸ் கிளாஸ் சேரணுனு நினைக்கிறேன் மேம் ஸோ அதோட ஸ்கெட்டியூல் ஃபீஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணிணேன் மேம் ஆ நான் வந்து அருண் நகரிலேருந்து வரேன் மேம் மேம் உங்கள் ஃபேர்லான்ஸ் பிராஞ்ச் இருக்கில்ல மேம் நான் அதில் ஜாய்ன் பண்ணிக்கலான்னு இருக்கேன் மேம் மேம் எனக்கு வந்து எனக்கு வந்து ஆல்ட்டர்னேட்டிவ் டேஸ் இருந்தால் ஓகே மேம் ஒரு வீக்கில் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அப்போ நீங்கள் காஸ்டியூம் அதுக்கப்புறம் அதுக்கெலாம் வந்து நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் வாங்கணுமா மேம் இல்லை மேம் நான் இப்போத்திக்கு டான்ஸ் மட்டும் இந்த ஐடியாவில் மட்டும்தான் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் எங்கள் வீட்லேயும் பேசிவிட்டு என்னென்னு சொ கூப்பிட்றேன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்